எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் நான் வந்து சமைக்கிறதுலையெல்லாம் எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகள் வராங்கன்னு சொன்னாலே ஒரு ஆசையாக சரி பிள்ளைகள் வராங்கோ அப்படின்னு சந்தோசமா இருக்கும் நைட்டுக்கு காலையில் வாரமுன்னாங்கன்னால் நைட்டு எல்லா வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் தொளிச்சு வச்சுருவேன் அவங்க வந்ததும் எல்லாம் ஆளுக்கொரு வேலையை பண்ணுன்னால் பிள்ளைகளும் சாப்பிட்டு எல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க எங்களுக்கு மிக்சியில் ஆட்டினாலாம் பிடிக்காது செக்கில் ஆட்டுனால் வெச்ச குழம்பு ருசியாக இருக்கும் சமைக்கிறதுலையெல்லாம் எனக்கு பெரிய விஷியமில்லை அடுப்பு பெரிய அடுப்பு வெச்சு ஆளுக்கொரு வேலையை பண்ணிணா அது ஒரு அரமணி நேரத்துக்குள்ளே சாப்பாடு செஞ்சு விடுவோம் உறவுமொற வாராங்கன்னாலே எனக்கு ஒரு சந்தோசம் இப்போ எங்களுக்கு குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்குது பிள்ளை பேரன் பேத்தி எல்லாம் இருக்கிறாங்கோ எல்லாம் வரேன்னு சொன்னால் எனக்கு சந்தோசமா இருக்கும் எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தால்தான் எனக்கு ஒரு சந்தோசமாக இருக்கும் நல்லா பிள்ளைகளை பார்த்தாவே எனக்கு ஒரு சந்தோசம் நல்லாயிருக்கும் அதனால் நான் எனக்கு சமைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமில்ல நல்லா சமைக்கிறதுன்னால் எனக்கு பிடிக்கும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அம்மா நல்லா செஞ்சுருக்குது அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சந்தோசமா சாப்பிட்டு நல்லா நிம்மதியாக இருப்பாங்கோ அப்போ எல்லாம் ஒரு சந்தோசமா நல்லா இருப்போம்